சொல்லுங்க யாரு இது ஆமாங்க சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ அந்த மாம்பழம் வாழ வாழப்பழம்லாம் இருக்குதுங்களா நல்லா இருக்குமா ஃப்ரஷாக இருக்குமா ம் சரி சரி இது மாம்பழம் வாழப்பழம்

ம் சரி வேற பழமும் இருக்குங்களா அன்னாசி பழம் ஆப்பிள் ஆரெஞ்சு எல்லாமே ஃப்ரஷாக இருக்குதுங்குளா ம் அது வேறு என்ன இருக்குதுங்க இந்த கம்பு சோளம் ராகி எல்லாமே இருக்குதுங்களா ம் காய்கறி காய்கறி எல்லாம் காய்கறி எல்லாம் இருக்குதுங்களா ம் தக்காளி வெங்காயலம்னா தக்காளி வெங்காயம் என்ன வெலைங்க இப்போது இருவத்தஞ்சு ரூபாய்ங்ளா சரி பெரிய வெங்காயம் என்ன விலைங்க ஆ இது இது பெரிய நெல்லிக்காய் இருக்குங்களா அப்டிங்களா அது என்ன விலைங்க கிலோ

சரி சரி எவ்வளோ எப்படி டெலிவரியெல்லாம் பண்ணுவீங்களா ஆட்ருலாம் கொடுத்தா ஆ சரி சரி வேறு ஏதாவுது டெலிவரி பெரிய ஆட்ரு கொடுத்தா ஏதாவுது டிஸ்கௌண்ட் ம் அப்டிங்களா ம் சரி வேறு என்னெல்லாம் இருக்குது உங்கள் கடையில்

நல்லா இருக்குங்களா ஓ அப்டிங்களா சரி சரி ஆ சரி ம் சரி ம்

ம் சரி நாங்கள் வறோங்க சரிங்களா ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வறோங்க ம் சரிங்க ம் ம் சரி